ஹலோ சொல்லுங்கள் மேம் எஸ் மேம் ஆ எங்கள்து ப்யூர் வெஜ்டே வெஜிடேரியன் மேம் உங்களுக்கு அதில் என்ன வெரைடீஸ் தேவைப்படுதுங்க மேம் எஸ் மேம் அவைலபிளிட்டி இருக்குதுங்க உங்கள் நியர்பை ப்ளேஸ் சொன்னீங்கன்னால் நாங்கள் செண்ட் பண்ணி விடறோம் மேம் ஆலு பாலக் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்ட்டி ஆகும் மேம் வித் டெலிவரி சார்ஜஸ் ஆட் பண்ணுவோம் ஜிஎஸ்டியோடு ப மட்டர் பன்னீர் பார்த்தீங்கன்னா த்ரீ ப ஃபை ஹண்ட்ரட் ப்ளஸ் வரும் மேம் உங்களுக்கு என்ன அளவுக்கு பீஸ் குவான்டிட்டி வேணும்னு சொன்னிங்கன்னால் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மேம் ஆ ஆக்ஷுவலாக பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது மேம் நீங்கள் மட்டர் பன்னீர் வாங்கும் போது நாங்கள் நான் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ்ஸாக கொடுப்போம் மேம் ரெண்டு நாண் பீஸ்ஸஸ் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் மேம் எஸ் மேம் நம்மக்கிட்ட ஆன்லைன் அவைலபிளிட்டி இருக்குதுங்க ஆ மே பி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணுங்களா எக்ஸட்ரா பண்ணித்தரட்டுமா ஓகே மேம் ஆ மேம் டெலிவரி சார்ஜஸ் ஆட்டாகும் மேம் வித் ஜிஎஸ்டியோடு ஓகேங்களா மேம் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்ட்டி வந்து ஆலு பன்னீர் உங்களுக்கு பாலக்கு ப்ளஸ் வந்து டெலிவரி சார்ஜஸ்ஸும் ஜிஎஸ்டியும் ஆட் பண்ணி ஃபோர் பா ஃபார்ட்டி நயன் வரும் மேம்